என்ன சார் சொல்கிறது இந்த கொரோனா காலம்னு ஒன்று வந்துச்சு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு டச் ஃபோனு அந்த ஃபோனுன்னு அது எங்களுக்கு சொன்னாங்க வாங்கி கொடுத்தோம் படிச்சிக்கிட்டுருந்தாங்க இப்போ பிள்ளைங்க அதை பார்த்துட்டு அது இதுன்னு ஃபோனில் பார்த்துட்டு ரொம்ப கெட்டு போய் வாத்தியாருங்களை கேட்டாக்க சொல்கிறாங்க ஃபோனும் திருப்பி கொடுக்க மாட்டேறாங்க பிள்ளைங்க இந்த காலத்தில் பிடிக்காததெல்லாம் செஞ்சுக்கிட்டு டிவி இந்த ஃபோனில் வந்து பிள்ளைங்களை கெட்ட கெட்ட பழக்கத்தை எல்லாம் போய் ஒரு சாப்பாடு ஆட்ரு பண்றது போனால் கூட நம்ம அந்த காலத்தில் எல்லாம் பிடிச்ச சாப்பாடு போய் கடையில் சாப்பிடுவோம் வருவோம் இல்லை ஆட்ரு பண்ணு ஆட்ரு பண்றதில் வ பார்த்து தான் சாப்பிடுவோம் இப்போது படுத்துக்கிட்டே மெத்தை மேலே படுத்துக்கிட்டே சாப்பாடுலாம் ஆட்ரு பண்ணி பாதிக்க வர வைக்கிறாங்க இப்போது உள்ள பிள்ளைகளாம் ரொம்ப கெட்டு போய் டச் ஃபோன்லேயே கெட்ட கெட்ட பழக்கம் எல்லாம் நிறையா பார்த்துக்கிட்டு பழகிக்கிட்டு பேசி அது இதுன்னு பார்த்து அந்த ஃபோனில் பார்த்துகிட்டு ரொம்ப கெட்டு போய் உலகம் கெட்டு போய் ரொம்ப மாதிரி போய் பிள்ளைங்களாம் ரொம்ப கெட்டு போது அதுவும் பொட்டை பிள்ளைங்க தான் அதிகமாக கெட்டு போகுது பசங்க அதுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு கெட்ட பழக்க படமெல்லாம் அந்த படத்தில் ஃபோனில் அனுப்பிக்கிட்டு அது இது பண்ணி பேசுகிறது பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போய் ரொம்ப அசிங்கமாக இருக்குது பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போய் அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு மாதிரி போய் அப்படி இப்படி இருக்குதுங்க கொரோனா காலத்தில் ரொம்ப பிடிக்காத காலத்தில் இந்த ஃபோனு வந்துன்னு ஒன்று வந்து பிள்ளைங்க எல்லாம் மாதிரி போய் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு என்னென்னமோ செஞ்சு எல்லாம் பிடிச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க காலா காலா க காலங்கள் கெட்டு போய் எங்கங்கயே போய் இந்த ஃபோனுன்னு ஒன்று வந்து இல்லாத எல்லாம் இந்த சின்ன சின்ன ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு நல்லா தான் இருந்தாங்க இந்த டச் ஃபோன்னு ஒன்று வந்துச்சு உலகத்தில் மாதிரிப் போய் எங்கேயே போய் எங்கேயோ வந்து நிற்கிதுங்க எந்த எங்கே போனாலும் இந்த கெட்ட பழக்கம் தான் பிள்ளைங்கள் இந்த ஃபோனில் பழகிட்டு போயிட்டு எந்த ஃபோனில் வாங்கி பார்த்தாலும் அது இருக்குது கெட்ட கெட்ட பழக்கமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க